பின்தங்கிய சமுகம்ங்குறது எந்த சமுங்கம்மே இல்லைங்க என்ன கேட்டால் வந்ததுக்கு அப்புறோம் பின்தங்கிய சமுகம்ன்றது யாருமே கிடையாது எல்லாமே படிப்பறிவு இருக்குறவங்க தான் பொருளாதார ரீதியில வேணா பின்தங்கி இருக்கலாம் அவங்க ஸோ அதற்கான வழிகளும் அரசாங்கம் தேர்ந்தெடுத்து தான் இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அதையும் தாண்டி வருவாங்கனு நம்பிக்கை இருக்கு ஸோ எல்லாருமே முன் முன் முன்முதாரனமாக இருப்பாங்க முன்த முன் முன் வந்துள்ள சமுகமாக எல்லாமே இருப்பாங்க முன்ப என்ன சொல்லுறதுனா மேம்படுத்தப்பட்ட சமுகமாக தான் தமிழக மக்கள் முழுவதும் இருப்பாங்க இந்திய நாடு மக்கள் முழுவதும் அப்படி தானே இருப்பாங்க நம்பிக்கையாக எனக்கு இருக்கு